இப்போ விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் சமூக ஆர்வம் எப்படி பெற்று இருக்குதுன்னா இப்போ கு விவசாயம் வந்து நிறைய இழந்துட்டு வர்றாங்க விவசாயங் கிடையாது விவசாயம் வந்து முற்றிலும் வந்து அழிஞ்சிகிட்டே வருது விவசாயம் அழியிறதால் நாடு வந்து வளர்ச்சியிலிந்து பின் தள்ளப்படுது விவசாயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து ரொம்ப அழ முன்னாடி கம்பேர் பண்ணலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு இருவது வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணோம்னா இப்போல்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியாடுச்சு விவசாயம் இங்கே எல்லாமே ஃப்ளாட் ஆயிடுச்சு பில்டிங் ஆயிடுச்சு வீணாக கருவ செடி முளச்சி கிடக்கு இப்போ எங்கள் திருச்சியிலே பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயம் அழிஞ்சிடுச்சு ஃபுல்லா கருவ செடியாக இருக்குது வெறும் ஃப்ளாட்டா இருக்கு ஒன்னு என்னாலே நம்ப முடியாத ஒரு இதுவாக இருக்குது இத ஊக்கவிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சில பதிவுலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில போட்டு அது வந்து விவசாயிகளுக்கு இதெல்லாம் ஊக்குவிக்கணும் இந்த எளிய முறையில இந்த விவசாயம் இருக்குது இதில் இது பண்ணால் இது நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி விவசாயத்து விவசாயிங்களுக்கு விவசாய நண்பர்களுக்கெல்லாம் நான் பகிர்ந்து கொள்வேன் நான் பண்ணுற விவசாயத்தை சிறப்பாக பண்ணுற விவசாய பொருளை இப்போ வாழக்காய் வாஹைப்பூ விட்ருக்கு காவாழைலாம் எனக்கு வந்து உ ஒரு ஏக்கருக்கு எப்படியும் குறஞ்சபட்சம் எனக்கு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் வந்து ஈல்டாகும் அதனால அதெல்லாம் சொல்லி நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் ஃபாலோவர் விவசாய சேனலை ஒன்று ஆரம்மிச்சிருக்கேன் நம்ம ஊர் விவசாயி திருச்சின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் வழியாக எல்லா அப்டேட்டும் கொடுத்தறதால அதனால வந்து மக்கள் வந்து நிறைய சமூக ஆதரவு பெற்று அது மூலயமா நிறைய பேர் ஒரு தொண்டு நிறுவனலாம் இவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு விவசாயம் சொல்லிட்டு அது மூலயமா நிறைய உதவுறாங்க அது மாதிரி வந்து கஸ்டப்படுற விவசாயிகளுக்கு அவங்களோட நிலமைய எடுத்து கூறி அந்த சேனல்ல அவங்களுக்கான தொண்டு சமூக ஆர்வலர்கள் மூலயமா நான் வாங்கி கொடுத்து வந்துகிட்ருக்கேன்